தமிழ் மொழியில் வந்து அது வந்து நல்லாவே நான் வந்து பாடுவேன் அதேமாரியே வந்து வே வேறு வேறு மொழி வந்து இப்போ வந்து கனடா தெலுங்கு ஹிந்தி அந்தமாரி மொழியெலாம் வந்து அதிலேருந்து நான் பாட்டு கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை அதனால வந்து யூடியூப்பில் பார்த்து அந்த வீடியோஸ்சாக பார்ப்பன் இல்லாட்டி மியூசிக் பிளேயர் வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு வந்து கேட்பன் அப்போ வந்து வீடியோஸில் பார்க்ககுள்ள வந்து அவங்களோடய ஃபேஸ் எக்ஸ்பிரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நான் கற்றுப்பன் அது வேறு மொழியில் நம்ம பாட்டு பாடுகிறது ஒன்றுமே மீனிங் தெரியாமல் பாடுகிறது வந்து ரொம்ப கஷ்டோம் ஆனால் வந்து அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரெஷன் வச்சு நான் வந்து அதை பாடுவேன் அதுக்கு அப்புறமா அவங்க குர குரல் பவனை எப்படி வந்து இது பண்ணுவனா அவங்க ஃபேஸ் பார்க்ககுள்ள வந்து சேடு சாங்னா வந்து ஃபேஸ்சை சேடாக வச்சாலே சேடாக வந்துடும் நம்மளுக்கு வாய்ஸு அதேமாதிரிய ஹாப்பியாக இருக்கறகுள்ள அந்த எக்ஸ்பிரெஷன் வச்சு ஹாப்பியாக வச்சுப்பன் ஃபேஸ்